இப்போ எல்லாருமே அதிகமாக வேலைக்கு போகிறது வந்து இந்த ஐடி அந்த மாதிரி போகும்போது எட்டு மணிநேரம் வேலைனு சொல்லிட்டு பன்னெண்டு மணிநேரம் ஒர்க் ஆகறாங்க அப்புறம் ஒர்க் ஃபிரம் ஹோம் வேறே கொண்டு வராங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகாமாகுது அதனால் ஹார்ட் அட்டேக் அந்த மாதிரி நிறையா வரும் அவங்க வந்து வீட்டில் வந்து பசங்க கூட வாய் விட்டு பேசவே முடியாது அந்த மாதிரி கிடைக்கிற டைமில் வந்து காலைல மாலையில் வந்து விளையாடணும் டென்னிஸ் விளையாடுவாங்க ஹாக்கி ஃபுட் பால் அந்த மாதிரி விளையாடும் போது மனஅழுத்தத்தைக் குறைக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க வந்து நல்ல உடல் பயிற்சி செய்யணும் அந்த மாதிரி சின் செஸ் அந்த மாதிரி செஸ்லாம் விளையாண்டா நல்லா மூளைக்கு நல்லா வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்புறம் ஹாக்கி டென்னிஸ் கிரிக்கெட் அந்த மாதிரி அவங்க பசங்க கூட அப்படி விளையாடலாம் அப்புறம் கேரம் போர்ட் நிறையா விளையாடலாம் அந்த மாதிரி சில்லி அந்தக் காலத்தில்லாம் வந்து சில்லி தாயக்கட்டை பல்லாங்குழி அந்த மாதிரி விளையாண்டாங்க இப்பெல்லாம் வந்து எல்லாருமே ஃபோனே வச்சிட்டு விளையாண்டுட்ருக்காங்க கேம்ஸ் ஃபிரீ ஃபயர் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சு விளையாண்டுட்ருக்காங்க அதுலாம் தவிர்த்து கிரிக்கெட் ஃபுட் பால் செஸ் அந்த மாதிரி விளையாடணும் அதுவும் இல்லாமல் அந்தக் காலத்தில் உள்ளவங்கலாம் அந்த தெருவில் இருக்கிற ஃபுல்லா பசங்களும் ஒரு கிரௌண்ட்டுக்குப் போய் விளையாடுவாங்க கிரிக்கெட் ஃபுட் பால் அந்த மாதிரி இப்பெல்லாம் ஃபோன்லேயே தான் விளையாண்டுட்ருக்கோம் அதெல்லாம் தவிர்த்து அந்த பசங்க கூட போய் விளையாண்டு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும்